நான் வந்து ஒர்க்கு முடிஞ்சு நான் வரும்போது அவரு அவங்க வந்து அதாவது வந்து இந்த கேப் டிரைவர் அந்த அண்ணா வந்து நான் நிஜமாலுமே பாராட்டியே ஆகணும் நான் ஒரு பெண் அதுனால் வந்து நான் இரவு நேரத்தில் நான் வந்து வெளியே வரும்போது அதாவது வந்து அந்த கேப் வந்து கேப் டிரைவர் என்னைய வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப நேர்மையாக எல்லா பெண்களையுமே வந்து சகோதரியாட்டம் ந நினச்சி அவரு வந்து கரெக்டான நேரத்தில் என்னைய கொண்டு வந்து எங்கள் வீட்டில் இறக்கி விட்டாரு அதுக்கு ரொம்பவும் நான் அந்த நன்றிஸை தெரிவிக்கணும் அவரு வந்து இப்போ இருக்கறது சூழ்நிலைகளில் வந்து இரவு நேரத்தில் ஒரு பெண் தனியாக வெளியே வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக ஒரு சகோதரனா நல்லா வந்து அவரு என்னைய கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டாரு அது வந்து அவருக்கு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாரு அதாவது வந்து இரவு நேரத்தில் எனக்கு வேறு எந்த வண்டியுமே கிடைக்கில கிடச்ச அதாவது வந்து அந்த நேரத்தில் எனக்கு வண்டி எதுவும் கிடைக்காததுனால இந்த கேப் டிரைவர் வந்து என்னைய ரொம்ப த ஒரு பெருந்தன்மையாக ஒரு சகோதரத்துவத்தோடு என்னைய வந்து அந்த ஏ இரவு நேரத்தில் என்னைய பாதுகாப்பாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சிரிச்ச முகத்தோடு என்னைய வந்து கூப்பிட்டுட்டு வந்து எங்கள் வீட்டில் இறக்கி விட்டாரு அதுக்கு வந்து அந்த பெருந்தன்மையை பெருந்தன்மைக்காகவும் இந்த மாதிரியான கேப் டிரைவர்கள் இருக்கறனால் தான் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாகவும் ஒரு இருக்கறாங்க அதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சே ஆகணும் இரவு நேரத்தில் வந்து ஒரு பெண் வந்து வீட்டில் யாரும் இல்லாதப்போ வந்து வீட்டில் வீட்டுக்கு வர்றதே ரொம்ப மிகப்பெரிய ஒரு தே மிகப்பெரிய ஒரு இதாக சவாலான விஷயோம் ஒன்று இப்போ இந்த மாதிரி கேப் டிரைவர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப மகிழ்ச்சி அதாவது வந்து சிரிச்ச முகத்தோடு பாதுகாப்பான உணர்வோடு எந்த இடத்துலையுமே அவரு வந்து தப்பான கண்ணோட்டத்துலையோ இல்லை தப்பான விதமாக பேசாமல் ரொம்ப அமைதியாக அவுரு வந்து நடந்துக்கிட்டாரு இந்த கேப் டிரைவருக்கு வந்து நான் ரொம்பவும் தே தேங்க் பண்ணியே ஆகணும் அவரு வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த வண்டியில் இடமும் இல்லை மழை வர நேரமும் அந்த மழை வர நேரத்தில் இருட்டு நேரத்தில் ஒரு பெண்ணு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அவரு வந்து எனக்கு அந்த வண்டியில் வந்து அவரு என்னைய கூப்பிட்டுட்டு வந்து இறக்கி விட்டாரு அவ்ளோ அந்த வண்டியில ஆல்ரெடி ஒரு ஒரு கஸ்டமர் இருந்தாலும் என்னைய வந்து ரொம்ப கேரிங்காக கூப்பிட்டுட்டு வந்து ஒரு எந்த பிரச்சினையும் இல்லாமல் அவரு வந்து என்னைய கொண்டு வந்து இறக்கி விட்டாரு அதுக்கு அதுக்காக அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்